நான் வந்து எந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவேனோ அதேமாதிரி ரொம்ப நல்லாவே பாட்டு பாடுவேன் எனக்கு வந்து சின்ன வயசில் ரொம்ப வந்து ஆசை நம்ம வந்து ஒரு நல்ல சிங்கராக வரணும் அந்தமாதிரி எங்கள் ஊர் திருவிழாவில் எங்கள் ஸ்கூலில் வந்து பிரேயர் சாங் பாடும்போது அது எல்லாத்துக்குமே நான்தான் முன்னாடி நின்று போயிட்டு பாடுவேன் எல்லாமே கூப்பிடுவாங்க நீ நல்லா பாடுற வந்து பாடு வந்து பாடு அந்த மாதிரிலாம் வந்து என்னை கூப்பிடுவாங்க அது வந்து எனக்கே வந்து சரி நம்ப வந்து ஒரு நல்ல ஒரு துறையில் போயிட்டு பாடி பாடி பாட்டு பாடி ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அவ்வளோதான் ஆசை ஆனால் என்ன எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு சிச்சுவேஷனால் அதனால் வந்து என்னால் வந்து எங்கேயுமே போக முடியலை அதுக்கப்பறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்பறம் வந்து என் வீட்டுலேயும் என் வீட்டுக்காரரும் வந்து நீ உனக்கு எதுக்கு இப்போ இதெல்லாம் தேவையில்லாதது ஒழுங்காக வீட்டிலேயே இரு அந்தமாதிரி சொல்லி என்னை வந்து பாட்டு பாடுவதையே என்னால் விட்டுட்டேன் அதுக்கப்பறமாக நான் அதனால் அப்படியே விட்டுச்சு அதனால் பாட்டு பாடுவது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான் ஆனால் இப்போ நான் அதை பண்ணுறதும் இல்லை